எங்கள் ஊரில் பொறுத்தவரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி எச்சில் கிளாஸ் கழுவுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் இந்த ஏழை பசங்க வந்து அவங்க துணிமணியை துவைக்கிறது அதுக்கு அப்புறம் அந்த தோட்ட வேலை அப்புறம் இந்த தண்ணி சேந்தறது துணி துவைக்கிறது துணியை காய போடுகிறது அதுக்கு அப்புறம் டேபுள் துடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த குழந்தைங்கள வந்து அவங்க வச்சு செய்கிறாங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர்றது அதுக்கப்புறம் சமையல் செய்கிறதுலருந்து அந்த குழந்தைங்கள வந்து வேலை வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் இந்தமாதிரி ஃப்ளோர்லேயிலாம் இந்த அழுக்கை வந்து துடைக்க விடுவாங்க இதை வந்து எப்படி நிறுத்தலான்னு என்னை கேட்டிங்கன்னால் முதல்ல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களோ இல்லை அந் அவங்க அந்த கொழ சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவையோ இதை வந்து நிறுத்துறதுக்கான வழியை பார்க்கணும் இப்போ யாராச்சும் அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து வேலைக்கு விடுறாங்கன்னா அந்த வே அந்த வேலைக்கு வந்து விடுற பெரியவங்க வந்து இந்த குழந்தைங்க வந்து ப அண்டர் பதினெட்டில் இருக்காங்க அவங்களையெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் வந்து இந்த வேலைக்கு நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படினு அவங்களே சொல்லணும் பற்றாததுக்கு அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும்